ஹலோ வணக்கம் மேடம் ம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆரணியிலேருந்து வர்றோம் உங்கள் பேங்க்கில் வந்துட்டு என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் எஜிகேஷன் லோனுலாம் எவ்வளோ மேம் கொடுக்குறீங்க எஜிகேஷன் லோன் இப்போ நான் சப்போஸ் அந்த லோன் வாங்கினேன்னா மாதம் மாதம் எவ்வளோ மேம் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ ஓகே மேம் இப்போது ஓகே மேம் இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு லோன் வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ மேம் லோன் தருவீங்க என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் வந்து ப்ரிண்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன் மேம் இப்போது நீங்கள் எவ்வளோ லோன் மேம் தருவீங்க நான் எனக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஆ ஓகே மேம் எனக்கு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் மட்டும் லோன் கெடைச்சா நல்லாயிருக்கும் மேம் என்னுடைய பிஸ்னஸை வந்து நான் வந்து டெவலப் பண்ணிப்பேன் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே தேங்க்யூ மேம்